ஹலோ ஒன் செக் ஹலோ ம் சொல்லுங்கள் நான் இப்போ பார்க்குற எண்ணத்தில்தான் இருக்கேன் சொல்லுங்கள் எங்கே வச்சுருக்கீங்க ஆ இடமா வச்சுருக்கீங்களா இல்லை வீடு கட்டி வச்சுருக்கீங்களா இல்லிய எப்படின்னு சொல்லுங்க டீட்டைல்ஸ் ஓகே ம் எந்த ஏரியாவில் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க இப்போ உங்கள் இடம் எங்கள் வருது என் வீடு செங்கல்பட்டு அங்கே சதுர அடி எவ்வளோங்க போகுது சரிங்க சரி ஓகே சரி சரிங்க

சரிங்க சரிங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் இருந்துதாங்க பேசுகிறேன் இப்போ என்னுடைய மொத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இடத்துக்காகவே இந்த வீடு வாங்குறதுக்கும் நான் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணலான்னு இப்போ இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் கிட்ட பண்ணலான்னிருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் வேணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அறை கண்டிப்பாக எனக்கு வேணும் கொஞ்சம் பாகு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹால் கொஞ்சம் பெரிய இடமா இருக்கணும் ஏனால் இப்போ எங்கள் சொந்தபந்தமெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள் வந்து தங்கணும் இப்போ படுக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் எனக்கு நெருக்கமாகலாம் வீடுங்கள் வேணாம் கொஞ்சம் பக்கம் கொஞ்சம் காற்றோட்டமா கொஞ்சம் இயற்கையோடு ஒன்றி இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ம் ம் ஏனால் அந்த மா அது மட்டுல்லாமல் இப்போ இடத்ததான் ஃபுல் இடமும் இடமா வீடு இல்லாமல் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அதில் பூச்செடிங்க தோட்டம் இதெல்லாம் மரம் செடி எல்லாம் வைக்கிற நாங்கள் எண்ணத்தில் இருக்கோம் ஓகே ஓ சரிங்க நம்ப இடத்துலருந்து மெயின் ரோடு எவ்வளோ தூரத்திலங்க வரும் ஒரு கிலோமீட்டர் கிட்ட வருங்களா ம் ம்

சரிங்க சரிங்க ம் ம் ம் ம் ம் சரிங்க ம் ம் ம் சரிங்க இப்போது சரிங்க சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு மட்டும் பார்க்கல என்னுடைய பையன் பொண்ணுக்கு எல்லோருக்குமே வந்துட்டு பார்க்குறேன் பக்கத்து பக்கத்தில் வீடுங்க வா கொடு வாங்கி கொடுக்கலான்ற எண்ணத்தில்தான் நாங்கள் இருக்கோம் அவங்களுக்கும் வாங்குற இப்போ எண்ணத்தில்தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் மூணு பேரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் இப்போ எனக்கு நானுமே என் பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌண்டில் இருக்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கோம் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஒரு ஃபேம்லியாக ஒரு அரை க்ரௌண்டை தனியாக விட்டுர்ற ஐடியா எண்ணத்தில் இருக்கோம் இப்போதைக்கு ஆ அது அரை க்ரௌண்ட் அந்த மாதிரிதான் வாங்குற எண்ணத்தில் இருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி ஆமாம் நாங்கள் இப்போ வந்துட்டு நெட்டு அமௌண்ட்டாக கொடுத்தா நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஃபேவராக ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா நீங்கள் ம் ம் நம்ப இடலாம் டிடி சிட்டிங்களா இல்லை சிஎன்டிஏவா இல்லை பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்களாங்க

சரிங்க நாங்கள் வந்துட்டு நாங்கள் ஞாயிற்று கெழமை மட்டும்தான் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் அப்போ வந்துட்டு இடத்த பார்த்துட்டு வந்துடலாங்களா ம் ம் ஞாயிற்றுக் கெழமை எல்லோரும் வந்துட்டு வேலைக்கு போய்விட்டு வந்து கொஞ்சம் தூங்கி கொஞ்சம் லே பொறுமையாகதான் எழுந்திரிப்பாங்க ஒரு பத்துமணி ஒரு பதினோரு மணிக்கு போல ஆ ஒரு பத்து பதினோரு மணி போல் நீங்கள் வந்தீங்கன்னால் எங்களை கூப்பிட்டு போகலாம் நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு வர மாதிரி இருக்கோங்க ம் சரிங்க ஓகே நீங்கள் எனக்கு ஞாயிற்றுக் கெழமை காலையில் ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஓகே நன்றி நன்றி ம் ம்